ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நாலு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஒன்பது லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பது